வணக்கம்மா சொல்லுங்கம்மா எந்த ஊர்லேருந்தும்மா ஆ சொல்லுங்கம்மா ஆ ம் ஆமாம் ஆமாம் ஆமாம் சேலத்தில் எனக்கு நிறைய வாடிக்கையாளர்கள் இருக்காங்கம்மா சொல்லுங்கம்மா ம் சரிங்க ம் சரிங்கம்மா ஓகே ஆ சரிங்க ஆ ஆ எதுங்கம்மா என்னமாதிரி துணியெல்லாம்மா உங்களுக்கு விருப்பப்படுவீங்க அதேமாதிரி உங்களோடய பணம் எவ்வளோ மதிப்பு வச்சுருக்கீங்கம்மா என்ன எவ்வளோ தொகைக்குள்ளே நீங்கள் வாங்கிற மாதிரி இருக்கீங்க அந்தமாதிரி ம் ம் ம் ஒரு இது சாதாரணமாக ஆரம்பிக்கிறதே ஒரு லட்சம் ரூபாய்ல ஆரம்பிச்சீங்கன்னால் பெரிய துணிகள் உங்களுக்கு வராது நிறைய ரகங்களில் கிடைக்காதும்மா ஒரு அஞ்சு லட்சம் ரூபான்னால்தான் ஒரு ஒரு கடை திறக்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட ஒரு இருக்கும் பொருள் இருக்கும் இல்லைனா வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ம் குழந்தைகளுக்கு தானம்மா விலை ஜாஸ்தி இப்போ நீங்கள் பெரிய ஆளுகளுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு அவர்களோட துணி வந்து இவ்வளோ ஜாஸ்தியாக வராது குழந்தைகளுக்கு நூல் கொஞ்சம் தரமாக போடணும்னு நினப்பாங்க ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஒரு பத்து துணி எடுத்தாலே முடிஞ்சுரும்மா அப்போது நீங்கள் ஒரு கடை திறக்குற அளவுக்கு உங்களுக்கு துணி இருக்காது ஆமாம்மா ஆ ம் அஞ்சு லட்சத்துக்கு நீங்கள் வாங்கினாதான் ஒரு உங்களால் கடையை நடத்துகிற அளவுக்கு உங்கள்கிட்ட பொருள் இருக்கும் துணிமணிகள் இருந்தால் தானே வந்து பார்க்க வருவாங்க ம் என்னம்மா புரியலைம்மா அது ஒன்றும் இல்லைம்மா இப்போ நான் உங்களுக்கு தரப்போகிறது வந்து துணி மட்டும் தான் தரப்போகிறேன் அது உங்களுக்கு பிடிச்ச நிறத்துலேயும் பிடிச்ச வடிவத்துலேயும் நீங்கள் வந்து சொல்லிவிட்டீங்க அப்படின்னா என் கிட்டே நிறைய தைக்கிறவங்க இருக்காங்க தையல்காரர்கள்

நீங்கள் எப்படிம்மா நாங்கள் கோயம்புத்தூரில் இருக்கோம்மா நீங்கள் எப்படிம்மா கோயம்புத்தூருக்கு வந்து நீங்கள் நீங்கள் மொத்தமாக நீங்கள் சொல்லிவிட்டீங்க ஒரு முன்தொகை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வச்சுருவோம்மா நீங்கள் நேரில் வந்து ஒரு தடவை வந்து பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான துணி வேணும் ஆ எவ்வளோக்கு தொகையில் வேணும் அதோடய இதெல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வச்சுருவோம்மா நீங்கள் அதுக்கு வந்து ஒரு தடவை நேரில் வந்து பாருங்கம்மா பார்த்தாதான் உங்களுக்கும் ஒரு இது வரும்மா ஒரு தெளிவு கிடைக்கும் அடுத்த வாரம் கொஞ்சம் நான் இல்லைம்மா நான் அடுத்த வாரம் இல்லை நீங்கள் அடுத்த மாதம் ஒன்றாந்தேதி பக்கத்தில் வர்றிங்களாம்மா அப்போதான் புதுசாக வந்து நாங்கள் சூரத்லேருந்து வாங்க போகிறோம் உங்களுக்கு கொஞ்சம் நிறைய இது வரும்மா நீங்கள் அடுத்த மாதம் வந்தீங்கன்னால் புது புதுசாக நிறைய ரகங்கள் கிடைக்கும் உங்களுக்கு என் கிட்டே

மூணுக்குனாலும் எடுத்துக்கோங்கம்மா ஒன்றும் பிரச்சினை இல்லை ஆமாம்மா ஆ சரிம்மா சரிம்மா ம் ஓகேம்மா நன்றிம்மா நன்றி